என்னோடய ஸ்ட்ரீட்ல என்னோடய ஏரியாவில பார்த்தா மின்சாரம் வந்து கரெக்டாகதான் வருது என்ன ஒன்று நைட் டைம்ல ஒரு சில டைம்ல ஆஃப் பண்ணிடுவாங்கள் ஆஃப் பண்ணிட்டால் அந்த ஒன் ஃபேஸ் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் கழிச்சி கரெண்ட்டு வந்துடும் ஆனால் வந்துடும் கரெண்ட் இல்லாமலாம் இருக்காது வந்துடும் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்லாம் கரெண்ட் போனாலும் அதுவும் வந்துடும் ஆனால் இந்த ஒன் ஃபேஸ் வச்சிருக்கவங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் வரதுக்கு ஆனாலும் கரெண்ட்டு வந்துடும் கரெண்ட் பில் அதிகம் கட்டினால் அதை சரி செய்ய என்ன உதவி கரெண்ட்டு பில் வந்து நாங்கள் வீட்டில அதிகமாயிடுச்சு அப்படின்னு நாங்கள் கேட்குறப்போ அங்கே ரீடிங்ல என்ன காட்டுதோ நாங்கள் அதைதான் போட முடியும் நாங்கலாம் அதிகமாக போட மாட்டோம் ரீடிங்ல காட்டுறதை தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்க அதிகாரி எப்படி சரி பண்ண உங்களுக்கு சரியான உதவி நான் இங்கே இருக்கிற அதிகாரிங்களை வந்து க மின்சாரம் அதிகாரிங்கள்லாம் கரெக்டான இப்போ ஏதாவது ப்ராப்லம்னால் வந்து பார்ப்பாங்க போஸ்டர் ஏதாவது இடிஞ்சிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த டைம்க்கு பார்ப்பாங்க